ஆ டான்ஸ் க்ளாஸ்ஸா

ஹலோ கேட்குதுங்களா ஆ மேடம் இது டான்ஸ் க்ளாஸ்ஸுங்களா இங்கே டான்ஸ் க்ளாஸ் தான் கொடுப்பேன் மேலே ஸ்டூடெண்ட்டு கீழே டான்ஸ் க்ளாஸ்ஸு ஓகே மேடம் எங்கள் ஊரில் வந்து திருவிழா வருது ஆக்சுவலாக அதுக்கு நான் வந்து டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம்தான் டான்ஸ் வரும் என் ஃப்ரெண்ட்ஸெலாம் கொஞ்சம் நல்லா ஆடுறாங்க அதை பார்த்துட்டு எனக்கும் கொஞ்சம் ஆடணும் ஆசையாக இருக்குது சரி அதுக்காகதான் இது டான்ஸ் ஒரு குத்து சாங் மாதிரி லைட்டாக இப்போ இது மாடர்னாக ஆடுறாங்க இல்லையா அது மாதிரிலாம் பிரபுதேவா சார் அது மாதிரிலாம் டான்ஸ்ஸை லைட்டாக ஆடுவேன் எதாவது ஒரு சாங் போட்டால் இந்த ஃபங்ஷனில் ஆடுறது அது மாதிரி ஆடுவேன் ஸ்கூல் காம்பெடிஷனில் நான் கலந்திருக்கேன் இந்த ஆன்வல் டேஸெலாம் இருக்கும் இல்லைங்களா அப்பெலாம் போட்டிருக்காங்க நான் கலந்திருக்கேன் அப்பெலாம் ஆடி இருக்கேன் ஆனால் இது வந்து ஒரு பெரிய போட்டிமாதிரி நடக்குது ப்ரைஸெலாம் கொடுக்குறாங்க அதில் தோற்றுற கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஒரு வாரம் க்ளாஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்றா மாதிரி நினச்சேன் அதனாலதான் மேடம் மேடம் நான் வந்து ட்வெல்த் படிக்கிறேன் ஈவினிங் வந்து ஒரு ஆறரை மணிக்கு மேலே வர முடியும் ஆனால் என்னால் ஒன் ஹவர் தான் மேடம் முடியும் ஒன் ஹவர் தான் முடியும் டெய்லியும் ஒன் ஹவர் அது மாதிரி ஆமாம் வீடு வந்து ஆவடி உங்களோடய க்ளாஸ் எங்கே இருக்குது கரெக்டாக

ஒன் வீக்கில் நடுவில் வந்து சாட்டர்டே சண்டே வருது அது கூட நான் ரொம்ப நேரம் இருக்கேன் மேடம் ம் சரி ஆ எங்கள் அப்பா வந்து கூட்டுப்போவார் மேடம் அதுதான் மேடம் நடுவில் வந்து சனிக் கிழம ஞாயிற்று கிழம வருது அது கொஞ்சம் ரொம்ப நேரம் கூட இருந்துகிட்டு நான் கற்றுட்டு போகிறேன் அப்படிங்களா எவ்வளோ நேரம் இது ஆகும் இல்லை மேடம் எனக்கு நான் வீட்டுக்கு வரவே சிக்ஸ் ஓ க்ளாக் ஆகிடும் மேடம் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி கிளம்பிடுவேன் அப்படிங்களா சரிங்க மேடம் ஒரு வாரம்தான நான் அட்ஜெஸ் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல மேடம் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ்ஸுங்ற மட்டும் சொல்லிட்டிங்கன்னா நான் எங்கள் அப்பாக்கிட்டே கேட்கணும் பெர் டே வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுங்களா ஓ அப்படிங்களா சரிங்க மேடம் வேறு எதுனால் எடுத்துகிட்டு வரணுங்களா வேறு எதுனால் எடுத்துகிட்டு வரணுங்களா மீன்ஸ் எதுனால் ஆ சரிங்க மேடம் ஓகே வேறு எதுவும் டவுட் இல்லை மேடம் நான் நாளைக்கு ஜாயிண்ட் பண்ணிக்கலாங்களா

திருவிழா வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் நாளைக்கு சனிக் கிழம எனக்கு ஸ்கூல் லீவ் தான் ஆ நாளைக்கு நான் கொஞ்சம் இயர்லியாக வந்துடுறேன் மேடம் சொல்லுங்க மேடம் என் பேர் வந்து சுகன்யா அப்பா பேர் வந்து மகேஷ் ஆ கான்டேக் நம்பர் வந்து எயிட் டபுள் சிக்ஸ் செவன் டூ த்ரீ டூ ஜீரோ டபுள் நைன் வேறு எதுனால்

அப்புறம் நான் இப்போ ட்வெல்த் படிச்சுட்ருக்கேன் சரிங்க மேடம் நான் வந்துடுறேன் மேடம் ஒரு அஞ்சு மணிக்காக வந்தால் போதும்லே மேடம் சரிங்க மேடம் நான் வந்துடுறேன் நீங்கள் அட்ரஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் பண்ணி வைங்க சரிங்க மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம்